பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து பதினேழு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து பதினெட்டு இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்து பத்தம்போது இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்து இருபது